எங்கள் பகுதியில இருக்கக்கூடிய பழங்குடி கலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாய் பின்னுவாங்கள் இப்போ நான் இருக்க பகுதியில பார்த்திங்கன்னா பாய் பின்னுவாங்கள் இந்த பாய் பின்னுறவங்களுக்குனே வந்து தனியாக வந்து ஒரு பகுதியை வந்து அரசு வந்து பிரிச்சு கொடுத்துருக்கு இந்த பகுதியில ஃபுல்லா பார்த்திங்கன்னா பாய் பின்னுற மக்கள் தான் இருக்காங்கள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னால் பாய் பின்னுறது விளக்கமாறு ரெடி பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்கள் எனக்கு சில சமயம் நான் போய் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் அது அந்த நரம்பை வச்சி அந்த இது பண்ணி அவங்க அந்த பாய் அந்த குச்சை வச்சு இது பண்ணி அவங்க ரெடி பண்ணுறதே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பாஸ்ட்டாக இது பண்ணுவாங்கள் ஏன்னா அவங்களுக்கு அது தான் தொழில் அவங்களுக்கு வந்து அது நல்லாவே பண்ண வரும் அதுவும் இல்லாமல் விளக்கமாறு செய்வாங்கள் தென்னமரத்தை எடுத்து தென்னைமர மட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் இது பண்ணி அதுலேருந்து வந்து என்ன செய்வாங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கமாறு குச்சி ரெடி பண்ணி விளக்கமாறு ரெடி பண்ணுவாங்கள் அதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு தான் விளக்கமாறு ரெடி பண்ணேன் அது நல்லாயிருந்துது எங்கள் வீட்டுக்காரருமே வந்து நல்லாயிருக்கே இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் நம்ம அதை பார்த்து நம்மளும் பண்ணணும்னு முடிவு எடுத்தோம்னால் நம்ம அதை அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா பானை செய்கிறவுங்க பானை செய்கிறவுங்க சாமி சில செய்கிறவுங்க அவங்களும் வந்து என்னோடய பகுதியில் இருக்காங்கள் நான் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இன்னும் ஒரு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு கிலோமீட்டர் பகுதிக்குள்ளே இருக்காங்கள் அவங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சாமியோட சிலையை வடிவமைப்பாங்கள் அப்படி சிலையை பண்ணுறப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன் நீங்கள் இதை பண்ணணும்னா எப்பயும் போல் நார்மலாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் இப்போ எங்களுக்கு ஒரு சாமியை நாங்கள் சிலையை வந்து வடிவமைக்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் அதுக்காக விரதம் இருப்போம் விரதம் இருந்து சுத்தபத்தமாக இருந்து அந்த சாமிக்காக வெ விரதம்லாம் விட்டு க நாண்வெஜ் எதுவுமே கவுச்சி எதுவுமே சாப்பிடாம இருந்து தான் நாங்க இந்த சிலையை வடிவமைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் அப்புறம் பானை செய்கிறதையும் பார்த்துருக்கேன் நான் பானை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு அது வரல ஆனால் எனக்கு அது பண்ணணும்னு ரொம்ப ஆசை